எங்கள் வீட்டில் லெமன் ஜூஸ் அதிகம் போட்டு சாப்பிடுவோம் உடம்புக்கு கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் ரெண்டாவது வந்து பசங்கள் வந்து ஆப்பிள் ஜூஸ் போட்டு தரச்சொல்லுவாங்க ஆப்பிள் ஜூஸ் போடுவோம் அப்புறம் எல்லாம் அந்த வெயில் காலத்திக்கு வந்து முலாம்பழம் ஜூஸ் அதை அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் அந்த இது தர்ப்பூசணி என்ன கோசப்பழம்பாங்க அதை வாங்கி ஜூஸ் போட்டுக் குடிப்போம் இல்லைனா அப்படியே சாப்பிடுவோம் இல்லை அப்புறம் வெள்ளரி பிஞ்சு அது வாங்கி ஜூஸ் போட்டுக்குடிப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து நாங்கள் வந்து உடம்பு இது தான் அந்தந்த டைம்க்கு என்ன தேவையோ அதை தான் நாங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிட்டு வீட்லேயே நாங்கள் கடையில் அதிகம் அந்த ஜூஸ் போடுறதெல்லாம் கடையிலக்கு கடைக்கு அதிகம் போகமாட்டோம் நாங்களாக வாங்கிட்டு வந்து நாங்களே செஞ்சு தயார் பண்ணி சாப்பிட்டுக்குவோம் அப்புறம் அவ்வளோ தான்